எங்கள் ஊர்லப்பா நெசவு நிறையா நெசவுனாக்கா எல்லாமே கையில் நெஸ்றது தான் மிஷின் கிடையாது அதில் வந்து நிறைய ஜரிக நெற எக்கச்சக்க ஜரிக இருக்குது இந்த ஊர்ல வந்து புட்டானு போடுறது ஜரிகை பட்டு இது எல்லாமே வந்து நல்ல தரமானது இங்கத்த இது தான் வந்து டெல்லி வரைக்கும் போகுது டெல்லியிலையே இது அவார்ட் வாங்கியிருக்குது தறி நெச நெய்கிறவங்க இங்கேயும் வந்து நிறைய பேர் இதை பார்த்துட்டு இது மூலயமா நிறைய பேருக்கு அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஊர்லேயே கூட கொடுத்துருக்காங்க சிறுமுக வட்டாரத்தில் நல்ல பட்டுகள் நல்ல தயாரிப்பாளர்கள் நெசவு நெய்யிறவங்களும் அப்படித்தான் நல்லதாக பார்த்து பட்டு நூலும் நல்லதாக பார்த்து வாங்குவாங்கள் அதுக்கும் நல்ல விலை இருக்குது நிறைய ஆளுங்க வெளிநாட்டிலருந்து எல்லாம் கூட வந்து இங்கே புடவைகலாம் எடுத்துட்டு போவாங்கள் நல்ல ஒரு டிசைன் புடவ வேணும்னாலும் பட்டு புடவ வேணும்னாலும் எது வேணும்னாலும் ஆடர் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே நல்ல கையிலியே தான் நெய்யுவாங்க யாரும் மிஷின்லேலாம் நெய்யுறது கிடையாது அதனால் இந்த ஊருக்கு வந்து சே நல்ல ஒரு தறி நெய்யுறதுனே ஒரு பேர் இந்த ஊர்ல தறிக்காரங்கள் ஊருங்கிறது மட்டும் இந்த பேர் இந்த இந்த ஊர்ல நாங்கள் எல்லாம் எங்கே போய் ஒரு புடவையோ வேற எடுத்தாலும் நல்லா தரமானதாக இருக்கும் பட்டும் தரமானதாக போடுவாங்கள் நூலும் தரமானதாக போடுவாங்கள் எந்த வேற எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஊர் பற்றி சொல்லுவாங்கள் நல்லாவும் இருக்கும் பொருள்களும் எல்லாமே நல்லாயிருக்கும்